ஊடகங்கள் இப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே கையில் வந்து சமூக வலைத்தளங்களை வச்சிகிட்தான் வாழ்க்கையை நம்ம வந்து நடத்திக்கிட்டிருக்கோம் சமூக வலைத்தளங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ஓடுமா என்னன்னே தெரியிலை ஏன்னா அதை நோக்கிதான் நம்ம பயணமும் வேறு போயிக்கிட்டிருக்கு ஏன்னா அதில் காட்டுற செய்திகள் உண்மைகள் எது எது உண்மை எது பொய் எங்கே என்ன ஓடிக்கிட்டிருக்கு இந்த உலகத்தோடய மூலையில் எங்கே என்ன போயிட்டிருக்கு எல்லாத்தையுமே வந்து பார்க்கறது வந்து இந்த ஊடகங்கள்தான் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற தொலைக்காட்சி நிறுவனங்கள் நிறுவனங்கள்லாம் இருக்குதுல்ல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சன் நியூஸாக இருக்கட்டும் புதிய த தலைமுறையாக இருக்கட்டும் தந்தி டிவியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அதில் காட்டுற செய்திகள்தான் நம்ம வாழ்க்கை அதில் காட்டுற செய்திகள்தான் நம்ம வாழ்க்கை தினம் தினந்தெனம் என்ன ஓடிக்கிட்டிருக்கு எங்கே என்ன போய்க்கிட்டிருக்கு எல்லாமே